ஹலோ ஹலோ டாக்டர் ஆ டாக்டர் என்னோடய பேபி பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது பட் சரியாக சாப்பிட மாட்றாங்க பிரிஸ்க்காகவும் இருக்க மாட்டாங்க ஹைட்டும் இன்கிரீஸ்சே ஆக மாட்டிங்கிது பேபி டென் கேஜி இருக்காங்க எனக்கு ஹைட் எக்ஸாக்ட்டாக தெரியலை பட் ஷாட்டாக தான் இருக்காங்க ஆ டென் கேஜி இருக்காங்க ஓகே ஆமாம் பிரிஸ்க்கானால் கொஞ்சம் நேரம் ஆக்டிவ்வாக இருக்காங்க அப்பறம் மற்ற நேரம் சைலன்ட்டாக உட்காண்ட்டுருக்காங்க இதே மாதிரி இருக்காங்க எந்நேரமும் துருத்துருவாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலை சரிஅதுதான் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டுக்கலாம் ஆ நார்மலாக எல்லா ஃபுட்டும் கொடுக்குறேன் எதுவுமே ரெஸ்டிக்ஷன் அவ்வளவா இல்லை இப்போ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிட்டனால தூங்குகிறாங்க பட் பகலில் வந்து தூங்குகிறது கிடையாது நைட் தூங்குகிறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து எழுந்து பார்க்குறாங்க அந்த கண்டினியஸ் ஸ்லீப் இல்லை ஆமாம் டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஓகே ஆ ஓகே டாக்டர் ஓகே ஆ ஓகே ஓகே ஆமாம் டாக்டர் ஆ ஓகே ஓகே டாக்டர்

ஆ ஓகே டாக்டர் நான் இந்த ஃபுட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் ஓகே டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஷ்யூர் டாக்டர் நான் செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னென்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ டாக்டர்